பொருளாதார செய்திகளைப் பற்றி எப்படி தெரிஞ்சிக்கணும்னா பொருள் விலைவாசி விற்கிறத வச்சே தெரிஞ்சிக்கலாம் நமக்கு பொருளாதார எந்தளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது நாட்டில் எந்தளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதுமாத்திரம் இல்லை செய்தித்தாள்கள் இப்போ ஒரு மூன்று நாள் செய்தித்தாள்கள் வந்து பாலிமர் தினத்தந்தி இந்தமாதிரி சில செய்திகள் வந்து பொருளாதாரத்தைப் பற்றி நல்லா தெளிவாக பேசுவாங்க இந்த இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எப்படி இதாக இருக்கும் அப்படினு அதுமாதிரி டிவிலேயும் நிறையா பொருளாதாரத்தை பற்றி சில சேனல்ஸ் வந்து நல்லா தெளிவாவே சொல்கிறாங்க அதோடுகூட பொருளாதார செய்திகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட செய்தித்தாள் சொல்லப்போனால் டிவி சேனல்கள் அதில் வந்து நிறையா சொல்கிறாங்க பர்ட்டிகுலராக எனக்கு சொல்ல தெரியலை